ஆ மேம் வளனுக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவு வேணும் மேம் மேம் அவனுக்கு வந்து காது குத்துகிற ஃபங்க்ஷன் இருக்குது மேம் அதனால் இன்றைக்கி ஒரு நாள் லீவு வேணும் மேம் அது இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி முடிவு எடுத்தது மேம் அதனாலேயே எனக்கு இன்றைக்கு ஒரு நாள் லீவு வேணும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்